கிராமப்புறங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா திருவிழாக்களாக இருக்கட்டும் அல்லது பொங்கல் து பொங்கல் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் தீபாவளியாக இருக்கட்டும் அன்றைக்கி இரவு வந்து விளையாட்டு போட்டிகள்லாம் வைப்பாங்க விளையாட்டு போட்டிகள்லாம் வந்து யார் வைப்பா அப்படின்னா இளைஞர் நற்பணி மன்றங்கள் வந்து வைப்பாங்கள் அப்படி வைக்கும் பொழுது நிறைய போட்டிகள் வந்து பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி சமமமாக வைப்பாங்க அது கபடி கொக்கோ வாலிபால் லாங் ஜம்ப்பு ஹை ஜம்ப்பு இது மாதிரி நிறைய விளையாட்டுகள் வந்து இருக்கும் அந்த விளையாட்டுகளில் வந்து எல்லோருமே வந்து கலந்துப்போம் வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாப் பெண்களும் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே கலந்துப்போம் எல்லோரும் கலந்துக்கிட்டு விடிய விடிய அந்த போட்டியானது நடக்கும் அந்த போட்டியில் வந்து எல்லோரும் பங்கேற்று பரிசுகளெலாம் வாங்குவோம் அது எங்களை வந்து ஒரு ஊக்கம் அளிக்கும் அது இல்லாமல் பள்ளி பள்ளிக்கூடங்கள்லேயும் சரி காலேஜ் லெவல்லேயும் சரி இது நாங்கள் பயன்படுத்தி அந்த போட்டிகளை வந்து எ எளிமையாக வந்து வெற்றிக்கொள்வோம் இதில் வெற்றி பெர்றவங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணுவாங்கள் அப்படின்னாக்கா ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலிமா ஹையர் ஸ்டெடீஸ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புக் கொடுப்பாங்க எல்லா யுனிவர்சிட்டிலேயுமே இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணாமலை யுனிவர்சிட்டி அழகப்பா யுனிவர்சிட்டி இது மாதிரி யுனிவர்சிட்டீஸ்லலாம் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கற யுனிவர்சிட்டீஸ்லாம் நிறைய இருக்குது இந்த இந்தியாவில் அங்கேலாம் வாய்ப்புக் கொடுப்பாங்க நிறைய பேர் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் அப்புறோம் வந்து ஸ்டேட் லெவல் இப்புடிலாம் போய் விளையாடி கோப்பை வாங்குவாங்க இதெலாம் எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும் எங்களோடய திறனை வந்து வளர்த்துக்குறதுக்கு வந்து கிராமப்புறங்கலில் வைக்கக்கூடிய இந்த போட்டிகள் தான் வந்து முதல் அடித்தளமாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன்